நான் தோட்டத்தில் வளர்த்து இந்த தக்காளி செடி பற்றி சொல்லணும் ஏன்னா தக்காளி செடி பார்த்தீங்கன்னா அது மேலே கொடியில் அவ்வளோ சீக்கிரம் வளரவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா அதுக்குன்னு தனியாக மண் வாங்கி உரோம் தனியாக வாங்கி அதை வெச்சோம் அவ்வாறு வைக்கும்போதும் நம்மளுக்கு என்ன இடையூறுகள் வந்துச்சுன்னா பூச்சி நிறையா அடிச்சது ஆக அந்த பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பூச்சி மருந்து எல்லாம் போட்டோம் அந்த பூச்சி மருந்தை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து குறைந்த உயரத்தில் வளர்ந்தது அப்புறோம் நாள் பட நாள் பட அதிகமாக வளர்ந்தது வெண்டக்காயும் அதே மாதிரி தான் நான் வெண்டக்காயை ஃபர்ஸ்ட்டு போடும்பொழுதும் அந்த மண்ணு சரியான இது இல்லை சில தோட்ட வேலை நிபுணர்களை நான் அணுகியபோது அவங்க சொன்னது நீங்கள் எப்படி நம்ம மனிதன் வந்து வாரத்திற்கு ஒரு நாள் அசைவம் எடுக்கறானோ அதை எப்படி அவனை உடல்படப்படுத்தும் என்ற நம்புகிறானோ அதே மாதிரி செடிகளும் இந்த ஓ மண்ணும் வாரத்திற்கு ஒரு தடவை தன்னை புதுப்பித்துகொள்ள வேண்டும் என்று நினைச்சோம் அதன்படி நாம் என்ன பண்ணுறோம் அப்புடின்னா அதுக்குன்னு சரியாக உரங்களை வாங்கறோம் மண்ணை மாற்றுறோம் அவ்வாறு மாற்றும்போது என்ன ஆகுது செடி இயல்பாகவே வளர ஆரமிக்கிறது செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக பராமரிப்பது என்பது ரொம்ப முக்கியம் அதில் எதாவது ஒரு பூச்சி இருக்கலாம் அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா நீ இலைய அரிச்சிரும் அதனால் என்ன பண்ணும் தேவைப்பட்ற நேரத்தில் அதை கரெக்டாக வெட்டி விட்டு அதை நம்ம சுத்தப்படுத்திட்டே இருக்கணும் என்பது இந்த செடி வளர்ப்பில் இது பண்ணும் அதே மாதிரி வழக்கத்திற்கு மாறாக வளர்ந்த செடிகள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா நாம வச்சது ஒன்று ஆனால் சே மூணு நாலு வச்சோம் அது நம்ம பராமரித்தது வரலை கொஞ்சம் இயல்பாக விட்டது பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வளர்ந்துச்சு அதன் மூலம் நிறையா ரோஜா பூக்கள் நம்பளுக்கு கிடச்சது அந்த செடி வந்து ஒரு பசுமையான ஒன்று நிகழ்வு அதை பார்க்கும்பொழுது நம்பளுக்கும் மனதில் ஒரு ரம்மியமானதாகவே தோன்றும்